நாங்கள் வந்து ஓவியத்தை மேம்படுத்துறத்துக்காக சில பொருட்கள் வந்து கடையில் தான் வாங்குவோம் அந்த பொருள் வந்து என்னென்ன தேவைப்படுதுனா பென்சில் ரப்பர் ஸ்கெட்ச் வாட்டர் ஸ்கெட்ச் அதெலாம் பயன்படுத்தி கலர் பென்சில் அதெலாம் போய் வந்து பக்கத்து கடையில் தான் கிடைச்சிது நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம் அதை வாங்கின்னு வந்து நாங்கள் அதை வெச்சு ஓவியம் வரைய ஆரம்மித்தோம் அந்தது அது வந்து எங்களுக்கு வந்து யார் இடமிருந்து கிடைத்ததுன்னு கடைகள் மூலயிமா தான் நாங்கள் போய் வாங்கிட்டோம் பக்கம் கடை இருந்தது ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூல் பக்கத்தில் வந்து புக் சென்டர் இருக்குது அந்த புக் சென்டரில் தான் எங்களுக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே கிடைச்சிது அதை வெச்சு நாங்கள் ஓவியங்களை வரைய யூஸ் பண்ணிக்கிட்டோம் அது வந்து நாங்கள் பயன்படுத்திக்கிறதுனால அந்த புதிய உத்திகள் நாங்கள் வந்து கற்றுக்கினது வந்து ஆன்லைன் மூலயிமா தான் ஆன்லைனில் வந்து ஒரு புறாவை பார்த்து வரையணுன்னு சொன்னால்கூட சரி அது வந்து பார்த்த உடனே வரைய முடியாது அப்புறமா இது லேப்டாப் மூலியமா தான் நாங்கள் வெச்சு அதை பயன்படுத்தி அது வந்து நாங்கள் பயன்படுத்தி வரைய ஆரம்மித்தோம் அந்த புறாவை பார்த்ததும் அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ட்ராயிங் வரைய கற்றுக்கிட்டோம் அதன் பின்னாடி தான் நாங்கள் வந்து இப்போ பார்த்த உடனே நாம்பளே எப்படியாவுது வரைஞ்சிர்ணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆன்லைன் மூலையமா அப்புறமா தனிமையில் நாங்கள் வரைய ஆரம்மித்தோம் தனிமையில் வர வரைய ஆரம்மித்ததுனால ஒரு கொஞ்சம் நாள் போக போக போக அப்டேயே எங்களுக்கும் ஒரு பார்த்ததுமே இயற்கையை வரணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் தோணிச்சு தோன்றி அப்புறமா நாங்களே இயற்கையாகவே அதை பார்த்ததுமே வரைய ஆரம்மித்தோம் அதனாலே எங்களுக்கு வந்து பல இதுகளும் புரிய ஆரம்மித்தது ஆரம்மித்தது ஓகேவா